எனக்கு வந்துங்க எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்ஷனோ ஏதாவது ஒரு இப்போது நிகழ்ச்சியோ நடத்தணுன்னா நான் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னம்னா எங்கள என்னோட வீட்டில் இருக்கிற என்னோட எனக்கு ரெண்டு பசங்கங்க அவங்க கிட்டே வந்து நான் ஆலோசனை கேட்பேனுங்க அது போக வந்து எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கிறாங்கங்க அவங்க கிட்டே வந்து ஆலோசனை கேட்பேங்க அப்படி கேட்டுதான் நான் நானுமே யோசிப்பேனுங்க ஒரு நான் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க எனக்கு வந்து சொந்த வி என்னோட சொந்த விஷயமா இருந்தாலும் சரி அல்லது என்னை சார்ந்த எதுவாவது என்னோட பசங்களுடைய விஷயமா இருந்தாலும் சரிங்க நான் வந்து எனக்கு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு வந்து நான் அவங்கள அவங்க கூட கலந்து பேசி எது நல்லதோ எது எப்போ இந்த இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம் கையில் எடுக்கிறோன்னா அந்த விஷயம் எப்படி பண்ணின்னா எப்படி முடியும் அப்படிங்கிறத வந்து கலந்து ஆலோசனை பண்ணிதாங்க எடுப்பேங்க அதுக்கு வந்துங்க எங்கள் வீட்டில் எனக்கு ரெண்டு பசங்கங்கிறதுனால் என்னோட பசங்கள் கிட்டே ஃபஸ்ட்டு நான் என்னோட கருத்தை சொல்லுவேனுங்க தம்பி இந்த விஷயத்தை வந்து நம்ம இப்படி பண்ணின்னா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் பேசிக்குவேங்க ரெண்டு பேருத்து கிட்டேயுமே அவங்க வந்து அதுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ இப்படி பண்ணின்னா அது நல்லாயிருக்கும்மா இப்படி பண்ணின்னா அது நல்லாயிருக்கும்மா அப்படின்னு அவங்க சொல்கிறத வச்சு நாம் நான் ஒரு முடிவு எடுப்பேனுங்க அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க அப்புறம் நான் மச்சானாட்டார் கொழுந்தனார் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க கிட்டேயெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசனை வேணும் நான் இந்த மாதிரி பண்ணின்னா நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்பேங்க அதுக்கு அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க இல்லைங்களா அதையும் வச்சுக்கிட்டு நான் அதில் எது பெஸ்ட்டாக தெரியுதோ எனக்கு எது இப்படி பண்ணின்னா இந்த விஷயத்தை வந்து இப்படி பண்ணின்னா இது கரெக்டாக வரும் அப்படிங்கிற முடிவு எடுத்து நான் பண்ணிப் ப பண்ணுவேனுங்க இது வரைக்கும் அப்படிதான் போய்கிட்ருக்குதுங்க அதனால எந்த விஷயம் நான் எடுத்தாலுமே இப்போ இந்த மாதிரி கருத்து கேட்டு நான் என்னோட ஆலோசனைப்படி மட்டும் செய்கிறதில்லைங்க அவங்க பசங்களையும் வச்சுட்டு அண்ணன் தம்பிகள் கிட்டேயும் கேட்டுவிட்டு எங்கள் மாமா அவங்க கிட்டேயும் கேட்டுவிட்டு பண்ணுறதுனால எனக்கு எல்லா விஷயமுமே அந்த தோல்விங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து பண்ணுற விஷயம் வந்து எனக்கு அது கரெக்டாகவே முடியுதுங்க அதனால நான் அந்த என்னோட இது அப்படிதானுங்க நான் எப்பவுமே வந்து அவங்க கிட்டே ஆலோசனை கேட்டுவிட்டு அப்படிதானுங்க நான் பண்ணிகிட்ருக்குறேங்க இது வரைக்குமே எனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடந்திருக்குதுங்க அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் சோடை போகலாங்க போகலாம் அது வந்து மறுபடியும் நல்லா அதையை பற்றி அது ஏன் அந்த இது இப்படி ஆச்சு இந்த விஷயத்த பற்றி நம்ம கலந்து ஆலோசனை பண்ணாமல் விட்டுவிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசனை பண்ணுவேங்க யோசனை பண்ணிவிட்டு மறுபடியுமே அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆலோசனை பண்ணிவிட்டுங்க அண்ணன் தம்பிகள் கிட்டே கேட்டுவிட்டு மாமாவும் பசங்கள் கிட்டேயும் கேட்பேனுங்க இந்த விஷயத்த இந்த மாதிரி பண்ணினேன் தம்பி அது வந்து எனக்கு சக்ஸஸாக தெரியல மறுபடியும் நீங்கள் உங்கள் ஆலோசனையை சொல்லுங்க இந்த மாதிரி எடுத்தோம்னால் இந்த விஷயம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேனுங்க ஒரு வீடு வாங்கிறதா ஆகட்டும் இருக்குது இருக்கட்டுங்க ஒரு நிலம் புலம் வாங்கிறோம் பசங்களுக்கு வந்து நல்லது கெட்டது செய்கிறோம் ஒரு படிப்பு விஷயம் கல்யாண விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க அதில் நல்லது கெட்டது நான் ஒரு தடவைக்கு பல தடவை ஆலோசனை பண்ணுவேனுங்க நான் ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பசங்கள் கிட்டேயும் கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா என் தம்பி அண்ணங்க கிட்டே எல்லாமே கேட்டுவிட்டுதான் நான் அந்த விஷயத்த செய்யும்போது எனக்கு வந்து அந்த நூ நூ நூறு பெர்ஸன்ட் எனக்கு திருப்தியாக இருக்குதுங்க